இப்போ வந்து விவசாயங்கள் வந்து கோழிப்பண்ணையும் ஆடோ மாடோ எது வளர்த்தாலும் அது வந்து பிராப்பராக பராமரிக்கலன்னா அதுக்கு வந்து சம்டைம்ஸ் டிசீஸ் வரக்கு ச்சான்ஸ் இருக்கு ஸோ அதனால் அதுக்கு ஏதோ ஒரு பிராப்ளம் வரும் ஸோ அதனால் நம்ம வந்து பிராப்பராக தடுப்பூசிலாம் போட்டு பிராப்பராக அதை வந்து வளர்த்திக்கணும் நான் அது ஸ் அதேசமயம் நம்ம வந்து வெளியூர் போகற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணையில் வந்து நாங்கள் வந்து ஒரு நாலு பேர் தான் வேலைக்கு வச்சிருக்கோம் அவங்க வந்து பார்த்துப்பாங்க அவங்களை பார்த்துக்கறக்கு தம்பியோ தங்கச்சியோ பக்கத்து வீட்டில இருக்காங்க அவங்கட்ட சொல்லி விட்டுவிட்டு போயிருவோம்